என்னோட ஃபோட்டோஸ் நான் அதிகமாக இன்ஸ்டாக்ராம் இன்ஸ்டாக்ராம்னா எனக்குன்னு ஒரு பேஜு இருக்கு நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேஜில் விடுவேன் இல்லைன்னா ஃபேஸ் புக் முகநூல் அந்த பேஜில் விடுவேன் நான் ஃபோட்டோ ஏன் அதில் விடுறேன்னா எல்லோரும் பார்ப்பாங்க லைக் பண்ணுவாங்க அதுக்காக தான் நான் அந்த ஃபோட்டோவை லைக் ஃப்ரெண்ட்ஸுலாம் கமாண்ட் பண்ணுவாங்க அதுக்காக தான் அந்த சமூக சமூக வலைத்தளங்களில் நான் அந்த ஃபோட்டோ விட்றேன்